ஊரில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சாமி கும்புடுறது பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வழியிலயும் பண்ணுறாங்க ஏன்னால் ஒரே தரவ தரப்பட்ட மக்கள் இல்லை பல தரப்பட்ட மக்கள் வாழுறதுனால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருக்காங்க ஒரு இந்தந்த உதாரணமாக இந்த தீ இந்த இப்போ இது பொங்கல்லாம் வந்து திருவிழாலாம் எல்லாம் கும்ப கொண்டாடுவாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைலும் பெரம்பலூரை பொறுத்த வரைலும் இந்த வடக்கன் கஞ்சன் குடி கோட்டைனு ஒன்று இருக்குது அது அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் கட்டினதா சொல்கிறாங்க அந்த இடம் வந்து ஒரு சுற்றுலா தலம் மாதிரி எங்களுக்கு போனால் பார்க்குறது மாதிரி இருக்குது அதே சூழ்நிலைல அங்கே இந்த வந்தால் இந்த பக்கத்தில் இந்த சாத்தனூர்ன்னு ஒரு ஊர் இருக்குங்க அதை ஊரில் வந்து கல் மரப்பூங்கான்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து மரம் கீழே விழுந்து அது மக்கி போய் அது வந்து கல்லாக கல்லானது மாதிரி அது பார்த்தம்ம அந்த ஷேப் பார்த்தமுனா அந்த மரம் மாதிரியே இருக்கும் கல்லால் ஆன மரம் மாதிரியே தான் இருக்கும் அதனால தான் அது கல்மரப்பூங்கான்னு சொல்கிறாங்க அது இப்போ அதை சுற்றுலா துறையாக வந்து அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுது சுற்றுலா தலமாக இருந்துட்டுருக்கு அடுத்து பொதுவாக வந்து திருவிழா காலங்களில் வந்து இந்த செட்டிக்குளம் கல்லக்குறிச்சி இந்த மாதிரி ஏரியாவில் நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் சாமி வந்து திருவிழா கொண்டாடுவாங்க திருவிழா கொண்டாடும் போது நாங்கள் எல்லாம் இந்த இந்த கீழே போனோம்னா அங்கே போயிட்டு பார்த்துட்டு சாமியை கும்பிடுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சில பேர் விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க ஏன்னால் வேண்டுதல்காக மொட்டடைப்பு மொட்டை அடிப்பாங்க சில பேர் வேண்டுதலுக்கு வந்து கோழிக்கூடம் அறுத்து ச சாமி கும்பிடுவாங்க அதில் அதெலாம் கே கேட்டே இது என்னெனானு கேட்டால் அது எங்களுடைய நாங்கள் வேண்டிய வேண்டுதலை இதனால எங்களுடைய பிரச்சினை சில சங்கடங்கெல்லாம் தீருது அதனால இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கல்லக்குறிச்சியில் இருக்கற கலிக கல்லக்குறிச்சி கலியுகவரதராஜ பெருமாள் கோவில் அதுவும் இப்படி தான் மக்கள் வந்து நிறைய போய் மொட்டை அடித்து அங்கே சாமியை கும்பிட்டு திருவிழா அப்போது தேர் இழுத்து ஸ் கும்பிட்டுட்டு வருவாங்க ப ப பக்கத்தில் இங்கே இல்லை எங்கள் சாதாரமாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருலேயும் வந்து ஒரு ஒரு குல தெய்வம்னு தனியாக ஒரு சின்ன சின்ன சி சிறு சிறு கோவில்கள் இருக்குது அந்த கோயிலில் வந்து அவங்க அவங்க அதாவது அந்த குல தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க வருசத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிடுவாங்க அதில் வந்து கு அருவாள் கொடுவாலாம் வந்து சாமி ஆயுதமெலாம் வச்சுக்கிட்டு சாமியை தோன்டி தோன் தோன்டிக்கிட்டு தெரு தெருவாக வந்து அந்த கோயிலில் போய் வச்சு அங்கே கிடாய கிடாலாம் வெட்டி பொங்கல் வச்சு அப்போ அப்போது மாவிளக்கு வச்சு கும்பிடுவாங்க அது காலங்கலாமாக வந்து அது பழக்கமா போது எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் அந்த குல தெய்வத்தை ஊரில் வருசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு அந்த சித்திரை பௌ சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு அதை செய்கிறாங்க அது மாதிரி ஊர் பா பழக்க வழக்கங்கள் இருக்குது சில ஊரில் வந்து கோயில் இல்லாத ஊருலாம் இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோ இந்த மாதிரி இருக்கிற ஊரில் வந்து அவங்க சோ சொந்தகாரங்க இருக்கிற ஊரில் வந்து இந்த சாமியை கும்பிட்டு போகிறாங்க